ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பதினொன்னு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு